ஆமாம் சார் சொல்லுங்கள் ம் இருக்கு சார் வாங்க்கலாம் சார்

எல்ஜி எல்லாம் எல்லாமே இருக்கு சார் எல்ஜி எல்லாமே இருக்கு சார் ஆ பதினைஞ்சாயிரருவாயில் சார் பதினஞ்சா கொஞ்சம் அதிகமாக பதினெட்டுருவா வரும் சார் பதினைஞ்சாயிரம் பார்த்துப் பண்ணிக்கலாம் வேறு ஆ ம் ஓகே சார் பண்ணிக்கலாம் வாங்க ஆ இஎம்ஐ எல்லாம் உண்டு சார் ஆ ஹோம் டெலிவரியே பண்ணுவோம் சார் ஃபோர் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆவும் சார் ஆ எடுத்துக்கலாம் சார் எடுத்துக்கலாம் ம் சொல்கிறேன் வேறு ஃபிரிட்ஜ் வேறு டிவி இருக்கு சார் சாம்சங்கில் கிரைண்டர் இருக்கு மிக்ஸி இருக்கு அத எல்லாம் வேணுமா எப்படி சார் சைஸு ஏழுக்குப் பத்து பன்னெண்டாயிரருவா வரும் சார் கம்மியாக உங்களுக்கு பத்து ஐநூறு பண்ணலாம் சார்

டெலிவரி வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆவும் சார் சார்ஜ் எல்லாம் கிடையாது சார்